ஹலோ ஆமாம் நீங்கள் அப்படிங்களா என்ன லோன் வேணும் எதுக்காக அப்படிங்களா எவ்வளோ தொகை எதிர்பார்க்குறீங்க லோனில் ரெண்டு லட்சம்ங்களா சரி உங்கள்கிட்ட அகௌண்ட் இருக்கா இந்த பேங்க் அகௌண்ட் இருக்குங்களா அப்படிங்களா அப்போ நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ஆதார்கார்ட் உங்களோட பான்கார்ட் வோட்டர் ஐடி அப்புறம் பேங்க்கோட பாஸ்புக் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு வந்துருங்க லோன் வந்துவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் கிடச்சிடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வாரம் வர வேண்டாம் ஏன்னா இந்த வா ஏன் ஏன்னா இந்த வாரம் வந்து இன்ஸ்பெக்ஷன் இருக்கு பேங்க்கில் வந்தாலும் இந்த வாரம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அடுத்த வாரம் வாங்க ஏன்னா ஆ ஆமாம் அது எல்லாமே கொண்டு வந்துருங்க நீங்கள் கொஞ்ச நாள் ச செயலிழந்து இருக்குன்னு சொல்லிருக்கீங்களே அதுக்கு என்னன்னு பார்க்கணும் பேங்க்கில் வந்து அதுக்கு என்னன்னு பார்த்துட்டு மேனேஜர்கிட்ட பேசணும் ஏன்னா ஒரு ஒரு தொகைக்குமே ஒரு ஒருக்கான ப்ராஸஸ் இருக்கு இப்போ ஒரு லட்சம் அப்படின்னா இப்போ ஒரு லட்சம் அப்படின்னா அதுக்கான ஒன்று இருக்கு ரெண்டு லட்சம்ன்னா அதுக்கான ஒன்று இருக்கு ஒரு ஒரு லோனுக்குமே வேறு வேறு ப செய்கை இருக்கு வேறு வேறு ப்ராஸஸ் இருக்கு ஆ மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஆ இங்கே என்னன்னா நீங்கள் பேங்க்கு வருவீங்க உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்ப்பாங்க அதாவது க்ரெடிட் ஸ்கோர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு லோனே தருவாங்க

ஆமாம் அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துருங்க ஆனால் பர்ஸ்னல் லோன்றதுனால எல்லாமே இருக்கணும் கண்டிப்பாக அதுக் அதுக்கான செயல்களும் நிறையவே இருக்கு ஆ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த வாரம் வந்துருங்க அடுத்த வாரம் வ அடுத்த வாரம் எதுனாலுமே சரி நீங்கள் அடுத்த வாரம் வந்துவிட்டா போதும் என்னென்ன கொண்டு வர சொன்னேனோ எல்லாத்தையுமே கொண்டு வந்துவிடுங்க பழைய லோன் வாங்கிருக்கேன்னு சொன்னீங்களே அதுக்கான எல்லாமே கொண்டு வந்துவிடுங்க அதுக்கான பேப்பர் எல்லாமே கொண்டு வந்துவிடுங்க அது ஒரு ஆதாரம் மாதிரி இல்லை இல்லை இப்போ வந்துவிட்டு இப்போ ஸ்டேட் பேங்க்கில் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா இதுவுமே இஎம்ஐக்கான எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட இ இமெயில் இருக்குல்ல அந்த இதுக்கு டேரெக்டாக வந்துரும் இதுமாதிரி லோன் அமௌண்ட் பே பண்ணணும் இதுக்கான இஎம்ஐ இருக்கு அப்படின்னு நீங்கள் அதில் இருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருந்தா போதும் நாங்களே வந்து அது டெபிட் பண்ணிப்போம் ஆனால் பணத்தை நாங்களே எடுத்துருவோம் ஆமாம் ஆஹான் இல்லை இல்லை எவ்வளோ இமெயில்க்கு அதாவது இஎம்ஐக்கான எவ்வளோ இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் தவணை எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நாங்கள் எடுப்போம் சரிப்பா இல்லை இல்லை இல்லை உங்களுக்கான லோன் நீங்கள் மட்டும் வந்தால் போதும் அவ்வளோதான்பா ஆஹான் தேவையில்ல ம் சரிப்பா ஆ நன்றி